ஹலோ ஆ டாக்டர் ஹலோ டாக்டர் நான் தீபா பேசுறங்க டாக்டர் ஆ எனக்கு ஆ ம் டாக்டர் எனக்கு ஒரு ரெண்டு இந்த வாரம் பூராவுமே ரொம்ப தலை சுத்துது ம் கைகாலெல்லாம் நடுக்கமாயிருக்கு ஒரு படபடப்பாக வருதுங்க டாக்டர் அது என்னவாயிருக்கும் ஆ டாக்டர் நாங்கள் போன வர்ஷம் போன வர்ஷந்தான் செக்கப் பண்ணோம் இப்போ ஒரு ஏழு எட்டு மாதமே ஆகிடுச்சி ஷுகரு பீபி எல்லாம் பார்த்தோம் அப்போ நார்மலுன்னு வந்துச்சிங்க டாக்டர் இப்போது சமீபமாக இந்த ஒரு வாரமாக தான் இருக்குது சரிங்க டாக்டர் நாங்கள் எப்போ வரட்டும் ஆ மொபைல் இந்த ஃபோன்லேர்ந்தே அப்பாயின்மெண்ட் போட்டுடலாங்களா சரிங்க டாக்டர் ஒரு வேளை இந்த இப்போது எனக்கு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப டயர்டாருக்கு அதுக்கு எதாவது சாப்பிடணுங்களா சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் நாங்கள் நாளைக்கி வந்து கிளீனிக்கில் பாத்துக்குறோங்க டாக்டர் தேங்க்யூ டாக்டர்